என்னுடைய குழந்தை பருவத்தில் பள்ளி மற்றும் கல்லூரியே கல்லூரிகளில் சுற்றுலா சென்றுள்ளேன் அம் அருகில் உள்ள பூங்காக்கள் குருவம்பட்டி மேட்டூர் போன்ற பூங்கா பள்ளிகளில் மற்றும் வீடுகளில் கூட சென் வீடுகளில் பெற்றோர்கள் மூலம் சென்றுள்ளேன் அப் அப்போது செல்லும் பொழுது சுற்றுலா செல்லும் அனுபவமே தெரியாது ஆனால் இப்போது அதைப் பற்றி யோசித்தால் நிறைய அனுபவங்கள் உள்ளன கல்லூரிகளில் கேரளா கொடைக்கானல் கொச்சின் போன்ற சுற்றுலாத்தலங்களை கூட்டி சென்றுள்ளார்கள் அதற்கும் சென்றுள்ளேன் அங்கு அங்கு என்னுடைய நண்பர்கள் அவர்களுடன் நிறைய சந்தோஷங்கள் துக்கங்கள் ஏற்பட்டுள்ளன ஒவ்வொரு அனுபவங்களும் வித்தியாசமாக இருந்தன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக சந்தோஷங்களை ஏற்படுத்தியுள்ளன சுற்றுலாத்தலங்கள் செல்வது ஒரு மிக மகு முக்கி மிக ம முக்கியமான நிகழ்வாக உள்ளன ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளும் இது நடத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு நடத்தால் மாணவர்களுக்கு உள்ள மனநே அழுத்தங்கள் நினைவுகள் ஒரு ஒருவருக்கு ஒருவருக்கு உள்ள நட்புகள் ஆகியவை பெருகி வருகின்றன மாணவர்கள் தங்களுடைய அனுபவங்களை அதிகரித்து கொள்கின்றனர் மாணவர்கள் முன் அனுபவங்கள் நிறைய கிடைக்கின்றன ஒருவருக்கொரு மகிழ்ச்சி அடைகின்றனர்